ஆ சொல்லுங்க ஆ சரிங்க ஆ சரிங்க ஆ கொடுத்துரலாம் இடம் மட்டும் க்ளீன் பண்ணணும் இடம் க்ளீன் பண்ணிட்டு ஆ ஆ அரேஞ்ச் பண்ணிக்கலாம் எத்தனை பேரு எத்தனை பேரு வராங்க

ஓகே ஆஆ ஆ பண்ணிடலாம் எத்தனை சாப்பாடு அரேஞ்ச் பண்ணணும் இருபத்தி அஞ்சிங்களா

வேற ஸ்வீட்டு காரம் ஏதாவது வாங்கணுங்களா ஆ ஸ்வீட்டு காரம் கூல்ட்ரிங்க்ஸு சொல்லிக்கலாம்மா லஞ்ச்சி போட்டுரலாம் ஆ சரிங்க நாம் மற்றபடி க்ளீன் பண்ணி வச்சிர்றோம் எத்தனை மணிக்கு வராங்க டைம் ஆ ஆ சரிங்க இல்லை கலெக்டர் மட்டும் வராங்களா இல்லை வேற யாராவது வராங்களா ஆ சரிங்க ஆ சரிக்கா நான் பார்த்துக்கறேன் நான் பார்த்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் பண்ணிக்கலாம் ஆ சரிங்க வச்சிரவா